என்னோட வாழ்க்கையில் நடந்ததது வந்து நான் சொல்லுறேன் இது வந்து உண்மை என்னோட வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு ஒரு டென்த்து வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் நான் படிச்ச படிப்பு அந்த டென்த்து படிக்கும்போதே எனக்கு வந்து அப்போ வந்து அந்த நேரத்துலேயே பதினஞ்சு வயசுல வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிவிட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்பறம் ஒரு பாப்பா பிறந்தா அந்த பாப்பாவும் ஏழு வயசு வரைக்கும் இருந்துவிட்டு அந்த பாப்பாவும் ஒரு உடம்பு சரி இல்லாமல் இறந்துட்டா அதுக்கப்பறம் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நான் லைஃப்லேயே கற்றுக்கிட்ட ஒரு பாடம் அதெல்லாம் ஆனால் அதையும் தாண்டி என்னோட ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ என்னோட லைஃப் வந்து நல்லா போகுது எங்களுக்கு வந்து ஒரு பாப்பா இருக்கா அந்த பாப்பா வந்து எங்களை நம்பி இருக்கா இப்போ அந்த பாப்பாவோட இதுதான் அதேமாதிரி இப்போ ஒரு ஃப்ரெண்டுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு ஒரு பழகறாங்கன்னா அவங்க வந்து நமக்கு கரெக்ட்டாக இருக்கணும் ஆன கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க பாருங்கள் அதுவும் ஒரு வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு இதுதான் பாடமாக எனக்கு கற்றுக் கொடுத்தது நாம்ப நம்ப சம்பாதிக்கணும் நம்ப நேர்மையாக இருக்கணும் நம்ப கரெக்ட்டாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக் கூடாது அப்படின்ற ஒரு எய்மோட நான் இருக்கேன் சரிங்களா ஆனால் இது வந்து நிறைய லைஃப்பில வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை லைஃப்போ வாழ்க்கையோ கூட பிறந்தவங்களோ அத்தனை பேருமே கற்றுக் கொடுத்த பாடம் தான் எனக்கு வந்து நிறைய அது நினைவுல இருக்கு மனசில் இருக்கு அந்த நினப்பெல்லாம் மனசில் வச்சிகிட்டு தான் ஒரு வ தைரியமாக வந்து நான் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகறேன் சம்பாதிக்கிறேன் என் ஃபேமிலி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுதான் என்னோட லைஃப்பு இதுதான் நான் வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிட்ட பாடம் யாரையும் நம்பக் கூடாது நம்ம நம்பலாம் ஆனால் கூடவே இருந்து துரோகம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களை வந்து நம்ப கூடாதுன்றது வந்து ஒரு சில பாடமாக எனக்கு வந்து அமைஞ்சிருக்குது